ஹலோ ஆ சார் பூக் கடையாக ஆ சார் நான் வந்து கொலுமங்குடியில இருந்து பேசுகிறேன் சார் நான் கொலுமங்குடியில இருந்து பேசுகிறேன் ஆ ஒரு சண்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பங்ஷன் ஒன்று இருக்கு சார் அதற்கு வந்துவிட்டு கொஞ்சம் டெக்ரேசன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்குலாம் பூ தேவைப்படுது

ஆ சார் உங்கள்கிட்ட என்னென்ன வெரைட்டீஸில் இருக்கு ஆ எங்கேஜ்மென்ட் பங்ஷன் சார் ஈவனிங் பண்ணுறோம் அதற்கு டெக்ரேசன் பண்ணுறதுக்கு தான் சார் கேட்குறேன் ஆ சரி சரிங்க சார் சரிங்க சரி ஃபர்ஸ்ட்டு ரேட்டு சொல்லுங்கள் என்னென்ன பூவு என்னென்ன வே ரேட்டு அப்படின்ட்டு சரி சரி ஆ சரிங்க சார் இப்போ எனக்கு வந்துவிட்டு இந்த வீட்டில் கொஞ்சம் டெக்ரெசன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சாமந்தில தேவைப்படுது உங்கள்கிட்ட எல்லோ கலர் சாமந்திப் பூ இருக்கா ஆ இல்லை சார் எனக்கு மஞ்சள் கலர் சாமந்தி தான் தேவைப்படுது ஆ அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வாடாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரேஞ் பண்ணிவிடுங்க சார் சரிங்க சார் எனக்கு ஈவனிங் பங்ஷன்னு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிக்குள்ளையாவது நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்துகோங்க ஆ சரிங்க சார் அமொவுண்ட்டு ஃபர்த்தராக எதுவும் முன்னாடியே அட்வான்ஸ் பே பண்ணனுமா இல்லை எப்படி சார் எவ்வளோ சார் அமொவுண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடி சரிங்க சார் அப்போ நீங்களே வந்து பண்ணி கொடுத்தறிங்களா சரிங்க சார் ஒரு பத்து கிலோ மட்டும் போட்டுக்கோங்க மஞ்சள் கலர் சாமந்தி ம் சரி ஆ ஆ போட்டுருங்க சார் ஆ ஆமாம் சார் நான் இதுலையே கொஞ்சம் அட்ரெஸும் சென்ட் பண்ணிடுறேன் அமொவுண்ட்டு இப்போ பே பண்ணணும்ன்னு இது தானே உங்கள் ஜிபே நம்பரு ஓகே சார் ஆ ஓகே சார் கொஞ்சம் நல்லா மட்டும் பார்த்து பண்ணி கொடுங்க சார் ஓகே சார் ம் தேங்க் யூ சார்